சமையல் இப்போ நான் திடீர்னு வெளில போய்விட்டா எங்கள் பாப்பா இருக்கும் பாப்பாட்ட சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்க பாப்பா சமையல்னா அது எப்படின்னா ஒரு கத்திரிக்காய் சிம்பிளாக பருப்பில்லாம வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு புளிக்கொழம்பு மாதிரி வெச்சிக்கோ ஒரு டைமுக்கு நான் ஊருக்கு போய்விட்டு வெளில வந்துடுறேன் வர வரைக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இல்லையா ஒரு தக்காளி தொக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு இதை மட்டும் போட்டு சிம்பிளாக செஞ்சு சாதம் இதை வடித்துக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க பாப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்வேன் இல்லையா அதுவும் உனக்கு செட் ஆகலை அப்படின்னா தயிர் வாங்கி தாளித்து உருளக்கெழங்கு பொரியல் வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு உருளக்கெழங்க வேக வெச்சி இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி தக்காளி வேணாம் வெங்காயம் மட்டும் போட்டு அப்படியே வறுவல் பண்ணி தயிர் சாதத்தில் தொட்டுக்கிட்டு சாப்பிட்ருங்க அடுத்தது என்னென்னா எங்கள் பையனுக்கு ரொம்ப என்ன பிடிக்குன்னா சிக்கன் வறுவல் பிடிக்கும் அவனுக்கு சிக்கன்னா அவ்வளோ ஃபேவரட்டு அதுவும் கிரேவின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் மிளகுத்தூள் நிறையா போட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதுக்கு சைடிஸ் என்னென்னா பொரோட்டா பொரோட்டா க்ரேவி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுன்னா அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அதே மாதிரியே என் பொண்ணுக்கு சப்பாத்தி சிக்கன் வறுவல் அதுன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னா ஒரு கி ஒரு அரை கிலோ சிக்கன் அதுக்கு இஞ்சி பூண்டு தக்காளி எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டை போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கி அந்த சிக்கனை கொட்டி மேலே மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா வறு அப்படியே லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அது அப்டியே வேக வெச்சி இறக்கி வெச்சிட்டோம்னா அதுக்கு சப்பாத்தி அது ரொம்ப ரொம்ப ரெண்டு பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடும் அதை தான் செஞ்சு போகலாம் அப்படின்னா அவன் செய்வான் பையனே செய்வான்